சாதனை அந்த வார்த்தைக்கான அர்த்தம் மிகவும் பெருசு அது என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் சொல்லணும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் நான் இன்னும் என் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது நான் என் லைப்ல இவ்வளோ நாள் ப்ராக்ரஸ் பண்ணதில் நான் நினைக்கிறேன் நான் அச்சீவ் பண்ண வேண்டியது இனிமேல் தான் இனிமேல் தான் நான் நிறையா சாதனைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இத்தனை நாள் இருந்த இத்தனை நாள் கடந்து வந்த நாட்கள் வருஷங்கள் எல்லாமே அதுக்கு நான் வந்து என்னையே வந்து பக்குவம் படுத்திக்கிட்டேன் அதாவது நான் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய சின்ன வயதுல எனக்கு ஒரு மிக பெரிய பயம் இருந்துச்சு அந்த பயம் என்ன அப்படின்னா என்னைக்குமே ஒரு விஷயத்தை நான் பண்ண போறேன் அப்படினா அதுக்கு முன்னாடியே வந்து நான் அதனோ அதோடைய கடைசி ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நான் முன்னாடியே யோசிப்பேன் நான் எங்கே அதில் தோத்துடுவேனோ அப்படின்னு சொல்லியே நான் நிறைய விஷயங்களை நான் வந்து முன்னேறி பா நிறைய விஷயங்களை நான் வந்து பண்ணமாட்டேன் நான் அதில் முன்னேறி போக மாட்டேன் நான் அதில் வந்து அடியெடுத்து வைக்கமாட்டேன் இது தான் என்னுடைய மிக பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அதனாலயே வந்து என்னால் நான் யார் நான் எனக்குள்ளே என்ன திறமைகள் இருக்குது அப்படிங்குறதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியாத நிலமையில நான் இருந்தேன் ஆனால் இந்த ஃபியரை நான் என்னைக்கு இந்த பயத்தை நான் என்னைக்கு தூக்கி எறிஞ்சேனோ இதை நான் என்னை என்னைக்கு இதை என்னையை விட்டு போக வச்சேனோ அன்னைக்கு தான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக பெரிய திருப்பமே வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த இந்த பயத்தை நான் போக்குனனால் இன்னைக்கு என்னால் எல்லாமே பண்ண முடியுது என்னால் எல்லாத்திலேயுமே வந்து போய் கலந்துக்க முடியுது அது வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி நான் அதை தான் என்னோட முதல் அடியாக வந்து நான் வந்து முதல் அடியாக வந்து கருதுகிறேன் ஸோ நான் அதிலருந்து ஆரம்பிக்கணும் அப்படினா நான் அன்னையிலருந்து நிறையா வந்து போரம்ஸ்ல நான் நிறையா பிளேயர்ஸ் நிறையா இடங்கள்ல வந்து நான் பேச ஆரம்பிச்சேன் நான் நிறைய இடங்கள்ல பேசும் போது எனக்குள்ளே வந்து தா தைரியம் வந்துச்சு எனக்குள்ளே வந்து கான்ஃபிடன்ட்ஸ் வந்துச்சு அது வந்து என்னையை நிறைய பேரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தையும் மன பக்குவத்தையுமே எனக்கு கொடுத்துச்சு அதனால நான் எங்கெல்லாம் வந்தனோ இப்போ வந்து என்னையை வந்து வா மக்கள் பார்க்குறாங்க அப்படினா என்னையை வந்து என்னுடைய பேச்சு திறமையால நிறையா பேர் வந்து என்னையை வந்து ரெககனைஸ் பண்ணுறாங்க என்னையை வந்து அதை வச்சு அவங்க வந்து என்னையை நிறையா இடத்துல கூப்பிட்றாங்க நிறையா இடத்துல ஒரு ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிறதுக்கு என்னையை கூப்பிட்றாங்க எனக்கு இதெல்லாம் முன்னாடி தெரியவே தெரியாது எனக்கு இப்போ தான் வந்து இந்த மாதிரி எனக்குள்ளே நல்ல திறமைகள் இருக்குது அப்படின்னே தெரிய வந்துச்சு அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் நமக்கு அப்படினா வந்து சில சில கோல்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா நமக்குன்னு சில எய்ம்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் வந்து ஒன்று ஒன்றா பண்ணுறேன் அதாவது வந்து மேஜராக வந்து ஒன்று வந்து என்னுடைய ஹெல்த் என்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்குறது ஒரு மிக பெரிய ஒரு விஷயம் எனக்கு வந்து அதை வந்து நான் வந்து என்னைக்குமே வந்து என்னுடைய வீட்டில நிறையா பேர் சொல்லியிருக்காங்க எக்ஸெர்சைஸ் பண்ணணும் பிட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆனால் அதுக்கான முயற்சி எடுத்ததே கிடையாது அதுக்கான சின்ன முயற்சி எடுத்ததே நான் பெரிய சாதனையாக நினைக்கிறேன் என்னால் இத்தனை ஆண்டுகள் பண்ண முடியல ஆனால் நான் இப்போ வந்து பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன சாதன மாதிரி இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன படிகள் வந்து என்னுடைய மிக பெரிய சாதனைகளுக்கு வந்து ஒரு வழியை அமைக்கும் அப்படினு நான் நினைக்கிறேன் இந்த அது தான் நான் சொன்ன மாதிரி தான் இப்போ தான் நான் வந்து என்னையை வந்து பக்குவம் படித்திட்டு இருக்கேன் நான் நிறைய சாதனைகள் பண்ணுறதுக்கு என்னுடைய படிப்பு அப்படின்னா நான் வந்து நல்லாவே படிச்சிருக்கேன் நல்லாவே வந்து இதனால் வரைக்கும் நான் வந்து நல்லா மதிப்பெண்களையும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறோம் நான் மிக பெருசாக மிக பெரிய பெருசாக கன்சிடர் பண்ணுறது அப்படினா வந்து ஒன்று வந்து நான் மிச்சவங்ளோடைய அன்பையும் ரெஸ்பெக்ட்டையும் ஏர்ன் பண்ணது தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா பேர் வந்து நான் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேமிலிஸ் சொந்தங்கள் நிறையா பேர் என் கூட இப்போது இருக்காங்க அதல்லாம் வந்து நான் ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்டாக தான் நினைக்கிறேன் பிகாஸ் இந்த காலத்தில் இருக்கிற நிறையா பேருக்கு வந்து நிறையா என்னுடைய வயதுல இருக்கிறவங்களுக்கே வந்து நிறையா நிறையா பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்து நிறையா துணைகள் அவங்க யாருமே வந்து அவ்வளோ நல்லா இல்லை யாருக்குமே வந்து நல்ல நண்பர்களோ அந்த மாதிரி ஒரு சூழல் அமையவே இல்லை பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நல்லா தோழிகள் இருக்காங்க ரொம்ப நல்லா இப்பயும் வந்து என்னையை வந்து ரொம்ப நல்லாவே வந்து பா பார்த்துக்குறாங்க நானும் அவங்ககூட ரொம்ப நல்லாவே இருக்கேன் ஸோ வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ தோழிகளை நான் வந்து ஏர்ன் பண்ணதே வந்து ஒரு பெரிய சாதனையாகவே நினைக்கிறேன் அதுக்கப்பறோம் வந்து லீடர்ஸிப் குவாலிட்டி இந்த குவாலிட்டி எனக்குள்ள என்னைக்குமே இருக்கணும்னு நான் நினச்ச ஒன்று அது வந்து எனக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்குறத இப்போது தான் நான் கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வெளிச்சத்துக்கே கொண்டு வந் க கொண்டு வர வந்துச்சு அதாவது வந்து நான் வந்து இப்போது வந்து ஒரு கிளப்புடைய ஸ் செகரெட்டரியாக இருக்கேன் ஏன்னா எனக்கே தெரிஞ்சிருச்சு என்ன எனக்கு வந்து அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் காரணோம் ஸோ வந்து இந்த இந்த மாதிரி லீடர்ஸிப் ஸ்கில்ஸும் வந்து ரொம்ப வைட்டல் ரோல் பிளே பண்ணது அதே மாதிரி வந்து நான் நினைக்கிறேன் அவேர்னஸ் பீப்பில்க்கு க்ரியேட் பண்ணுறது மக்கள் க்ரியேட் பண்ணுறதும் ஒரு மிக பெரிய விஷ்யம் அந்த அந்த மாதிரி வந்து லைக் என்ன சொல்கிறது நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வந்து கோ கிரீன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஒரு என்ன சொல் ஒரு முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான நிறைய வேலைகள் பண்ணியிருக்கேன் தீவாளி அன்னைக்கி நான் வந்து நிறையா வெடிகள்லாம் வெடிக்கவே மாட்டேன் நான் கம்ப்ளீட்லி வந்து ஃபுல் கோ கிரீன் தீம்ங்குறனால நான் நிறையா தீபங்கள் தான் விளக்கேத்துவேன் அதே மாதிரி இது எனக்கு கிடச்ச அவேர்னஸ் மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கணுன்னு சொல்லி நான் நிறையா ரா ராலி எல்லாம் போவேன் ராலி போய் நிறையா பீப்புல எஜுகேட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நிறையாவே வந்து நான் நான் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதில் எனக்கு நிறையா ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடச்சிருக்கு ஸோ அது தான் நான் வந்து சாதனை புரிவதற்கான பாதையில் இருக்கேன் அதுக்கு நான் என்னையை வந்து என்னையையே வந்து நான் வந்து தயாரிச்சுட்டு இருக்கேன் ஸோ அது தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நன்றி